குடும்பம்னால் கூட்டுக் குடும்பம் தனிக் குடும்பம் இருக்குது இதில் வந்து கூட்டுக் குடும்பம்னாக்கா பாட்டன் பாட்டி அம்மா அப்பா அக்கா தங்கை பிள்ளைங்க பேரப்பிள்ளைங்க எல்லாம் நிறைய ஒற்றுமையா இருப்பாங்க தனிக் குடும்பனாக்கால் கணவன் மனைவி குழந்தைகள் இருப்பாங்க கூட்டுக் குடும்பத்தில் வந்து எந்த விதத்திலையுமே எல்லா விதத்திலையுமே நல்லது தான் நடக்கும் பெரியவங்க வந்து சின்னவர்களுக்கெல்லாம் தெரியாததெல்லாம் சொல்லுவாங்க மரு மருத்துவ முறையிலேருந்து சாப்பாட்டு முறையிலேருந்து எல்லாமே இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க மூலம் நம்ம பல விஷயத்தை தெரிஞ்சுக்குறோம் அப்புறம் கொழந்தைங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லன்னாலும் பாட்டி இருக்காங்கன்னா இது மாதிரி வைத்தியம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும் போது நம்ப அதை தெரிஞ்சு கேட்டுக்கலாம் மருத்துவர்த்துக்கு போயிட்டு அதை செய்வத விட வீட்டில் பெரியவங்க சொல்றதை நம்ப கேட்டோம்னாலே ரொம்ப நல்லதாக